தக்காளி வந்துட்டு இப்போ இன்னைக்கு இருக்கிற அது இதுக்கு வில வந்து நூற்று இருபது ரூபாய் நூற்று ஐம்பது ரூபாய் கூட வந்துருச்சு அது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு இது பண்ணாங்கன்னால் அரசாங்கம் ரொம்ப கு வீ வீட்டில குடும்ப அரசிங்களுக்கு நல்லா இருக்கும் எங்கே விலை கம்மியாக இருக்குதோ அங்கே போய் தேடி பார்த்து ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்து வாங்கிக்கிட்டு வீட்டில கம்மி பண்ணிகிட்ருக்கோம் அரசாங்கம் ரொம்ப நல்லா திட்டங்கள் இன்னும் இது கொஞ்சம் எடுத்துட்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லத்தரசிங்களுக்கு ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ சம்பாரிச்சால் இருந்தாலும் அது இப்போ பத்த மாட்டேன்து இப்போ இருக்கிற இதுக்கு அரசாங்கம் ரொம்ப நிறையா திட்டங்கள் எடுத்துட்டு வந்து இல்லத்தரசிங்களுக்கு நிறைய செய்யணும் அதனால் அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாக எடுத்துக்கிறோம் என்னோடய இதாக கேட்குறேன் நிறைய அரசாங்கம் பண்ணணும் நல்லா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையா இது பண்ணணும் இல்லத்தரசிங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு சரியா போயிடுது ஏதோ ஒன்று வருதுன்னுட்டு பண்ணுறாங்க இல்லத்தரசிங்கள் அவங்க வீட்டில நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் ஏதோ ஒரு பா கம்மி பண்ணும் எதில் மீரும்னு பார்க்குறவங்களுக்கு அரசாங்கம் ரொம்ப உதவியாக பண்ணணும்